ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்து